ஹலோ ஆ மேம் நான் ஆதிலக்ஷ்மி பேசுகிறேன் மேம் உங்கள் ஒர்க்கரு ஆ மேம் நீங்கள் எங்கே மேம் இருக்கீங்க இந்த இந்த மெட்டீரியல் கொஞ்சம் வந்திருக்கு மேம் அதுதான் மேம் நான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் மெட்டீரியல் கொஞ்சம் வந்திருக்கு அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது மேம் ஆனால் மெட்டீரியல் கொஞ்சம் பற்றலையே மேம் ஓகே மேம் ஆ மேம் அது இது வந்து உங்களுக்கு பில்டிங் வந்து கொஞ்சம் கூட போகிறதுனால கொஞ்சம் ஆட்களும் கூட வந்திருக்காங்களா அவங்களுக்கு சேஃப்ட்டி பெல்ட்டு எல்லாம் தேவைப்படுது மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் அது எ எ ஓகே மேம் ஓகே மேம் ஆமாம் நீங்கள் எப்போது வருவீங்க ஆ ஓகே மேம் நான் பார்த்துக்குறேன் ஆ மேம் அந்த சேஃப்ட்டி பெல்ட் இது மட்டும் கொஞ்சம் மறந்துவிடாதீங்க மேம் அது கொஞ்சம் ஆட்ரு போடுங்க மேம் பற்றல பற்றல ஏன்னால் ஆட்கள் கொஞ்சம் கூட வராங்க ஓகே மேம் ஓகே மேம் மெட்டீரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகதான் மேம் வந்திருக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது ஆனால் கம்மியாகதான் வந்திருக்கு கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் ஆட்ரு போடணும் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் குவாலிட்டியாகதான் மேம் இருக்குது ம் ஓகே மேம் ஓகே மேம் சேஃப்ட்டி தான் மேம் ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுங்க மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் நான் கணக்கு எடுத்து வெச்சுருக்கேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் இதேமாதிரி குவாலிட்டியாக வேறு ஏதாவது வேறு எதுவும் மெட்டீரியல் வேறு எங்கேயும் கிடச்சாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க மேம் கொஞ்சம் ஆட்ரு போடுங்க மேம் ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் நான் கால் பண்ணுறேன் மேம் ஆ தேங்க் யூ